அதாவது வர புதன் கிழமை சாய்ங்காலம் நாலு மணிக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊருக்கு அதாவது என்னுடய வீட்டில் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊருக்கு போ வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்போ அதுக்கு பயணப்படுறதுக்கு பேருந்து வசதி இல்லை எ என்னுடைய இருக்கிற ஊர்லேருந்து அதனால் இந்த ஆட்டோ வாகனம் இருந்தால் அது கொஞ்சம் உதவியாக இருக்கும் அதனால் உங்கள் நிறுவனத்திலேருந்து ஆட்டோவை வர்ற புதன் கிழமைல சாய்ங்காலம் மூணு மணிக்கு மேல் மூன்றைக்குள்ளே என்னுடைய முகவரி இதோட இணைச்சிருக்கறேன் அந்த முகவரிக்கு நீங்க அனுப்ச்சு வைக்குமாறு கேட்டுக்கிறேன் அம் அந்த சுரி சரியான நேரத்தில் அது வந்து வந்துச்சுனா தான் குறிப்பிட்ட நேரத்தில் அங்கே போக வேண்டிய பக்கத்து ஊருக்கு போக வேண்டியதாக இருக்கு அந்த நாளில் நீங்கள் அந்த இதை நேரத்தில் புதன் கிழமைல ஞாபகமாக எனக்கு ஒரு ஆட்டோ பயணத்துக்காக அனுப்பி வெச்சிருங்கன்னு உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் இந்த என்னோட முகவரி உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கிறேன் அந்த முகவரி எப்படி சுலபமாக இந்த ஓட்டுநருக்கு எப்படி நீங்கள் தெரிவிக்கிலாம்னா இந்த ஊரோட முகப்பில் இருந்து நேராக வந்தீங்க அப்படினா கிழக்கு பக்கம் வந்தீங்க அப்படினா ஒரு பெரிய கோவில் இருக்கும் அது பிள்ளையார் கோவில்னு சொல்லுவாங்க பிள்ளையார் கோவில்லேருந்து பார்த்தீங்கனா வலது கை பக்கம் ஒரு பெரிய ரோடு ஒன்று போகும் அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு மளிகை கடை இருக்கும் அந்த மளிகை கடைக்கு பக்கத்தில் தான் என்னுடைய இருப்பிடம் இருக்கு இந்த முகவரியை ஓட்டுநருக்கு தெரிவித்து அவரோட பேரையும் தொடர்பு எண்ணையும் கொஞ்சம் கொடுத்துட்டீங்கனா எனக்கும் அந்த தொடர்பு கொள்ள உதவியாக இருக்கும் நன்றி